ஸுகியா ஆட்ரு வந்துருச்சாப்பா ஆட்ரு என்னாச்சு ஓ ஆட்ரை மாற்றி கொண்டு வந்துட்டியா என்னப்பா கொஞ்சம் கவனமாக இருக்க கூடாதா நிறைய இடத்துல நீயும் ஆட்ரு பண்ணுற நான் இப்போ பசியோட இருக்கேனே நான் என்ன பண்ணுறது என்னோடய ஆட்ரை வந்து கரெக்டாக இனிமேல் நீ கொண்டு வா இல்லைன்னா உன்ன நெக்ஸ்ட் டைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே விட்டு ஒன் டைம் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டுரணும் நெக்ஸ்ட் டைம் அதே தப்பை பண்ணும் போது அந்த தப்பை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ஸோ அந்த ஆ நெக்ஸ்ட் டைம் நீ இதே தப்பை பண்ணின்னால் கண்டிப்பாக நான் உன்னை வந்து ஸுகில கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஸோ என்னோடய ஆட்ரை கரெக்டாக கொண்டு வா எனக்கு இன்னும் டென் மினிட்ஸ்ல வந்து என்னோட ஆடர் வந்து வந்திருக்கணும்